ஹலோ சார் கோபிநாத் பேசுகிறேன் நான் சார் என் ஃப்ரெண்டு தான் உங்க நம்பர் கொடுத்தது எங்கள் வீட்டில் லோ வோல்டேஜ்னால் ஃப்ரிட்ஜி வாஷிங் மெஷின் ஐசி எல்லாம் அப்போ அப்போ போய்விடுது அதனால் கொஞ்சம் ஸ்டெபிலைசர் செட் பண்ணி கொடுக்குணும் எங்கள் வீடு இங்கே ஈசனூர் பக்கத்தில் தான் நியர்பையில் தானே இருக்கீங்க கொஞ்சம் வந்து செட் பண்ணிவிட்டு முடியுமா சார் ரொம்ப அடி வாங்குது ஐசி அப்படியே நிற்க மாட்டேங்குது எர்த்தெலாம் கரெக்டாக தான் இருக்குதுனு நினைக்கிறேன் ரொம்ப பழைய வீடு சார் ஆ அதுதான் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் எல்லாமே மாற்றுற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் இல்லை ஆமாம் இப்பக்கு அதுதான் சார் ஆ ஓகே சார் நான் என்னெனு பார்த்துட்டு சொல்லுங்க சார் வேறு ஸ்விட்ச்சு ரொம்ப ஃபால்டாக இருக்குது லைட்டு அப்பக்கி அப்போ பீஸ் போய்விடுது ஃபேன்னு திடீரெனு ரொம்ப ஃபாஸ்டாக ஓடி கண்டன்சரெலாம் போய்விடுது க்யூஆர் கோடு க்யூஆர் கோடு கொடுத்தீங்கனா பண்ணி விட்டுற வேண்டியது தான் ஆ ஓகே சார் ஓகே சார் என்ன சார் வாங்கிடலாம்ல்ல சார் அதுக்கெதுவும் தனி சார்ஜ் இருக்கா சார் என்ன சார் அட்ரஸ்ஸா ஒன்று பார் நூற்றி தொண்ணூற்றி நாலு ஈசனூர் மெயின் ரோட் ஆ அங்கேதான் சார் ஒரு எள்ளோ கலர் ஹவுஸ்ஸூ என் பேர் சந்தோஷ் சார் ஆ ஆமாம் சார் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே